ஆ நான் இங்கே உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தாங்க மேம் இருக்கோம் எக்ஸ்சாக்ட் லொக்கேஷன் சொன்னிங்கனால் வந்து டெலிவரி கொடுத்துருவோம் ஆ ப்ரனின்ற பேரில் வந்துவிட்டு ஆடர் பண்ணியிருக்காங்க மேம் பார்சல் ஒன்று ஆ ஆமாங்க மேம் இங்கே தான் பக்கத்தில் தான் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஆ மேம் உங்கள் வீட்டு அட்ரஸ் மாதிரி தான் மேம் இருக்குது இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஆ ஆமாங்க மேம் தெரியல மேம் இங்கே ப்ராடெக்ட் கோடு மட்டும் தான் எங்களால் பார்க்க முடியும் ப்ராடெக்ட் நீங்கள் தான் வாங்கி பார்த்துக்கணும் இல்லை மேம் நாங்கள் வெறும் வந்துவிட்டு கொரியரை வந்து டெலிவரி பண்ணுற சர்விஸ் மட்டும் தான் மேம் பண்ணுவோம் உள்ளே இருக்கிற ப்ராடெக்ட் டீடைல்ஸ் வந்து லேபிள்டாக இருக்கும் ஸோ அது எங்களுக்கும் தெரியாது அதை ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பேக்காக தான் மேம் கொடுப்போம் ஆ இந்த ஃபோன் நம்பர் தான் மேம் கொடுத்துருக்காங்க இதுதான் பிரைமரி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆமாம் மேம் மேம் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது மேம் ஆமாங்க மேம் ஆ இருக்குதுங்க மேம் ஆ ஆமாம் மேம் ஆ சேஞ்சு நான் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி ஜிபேவா கூட பண்ணிடுவாங்க மேம் நீங்கள் எக்ஸ்சாக்ட் அமௌண்ட்டு இருந்தால் கொடுத்திங்கனா அது கொஞ்சம் பெட்டர் ஆ ஓகே மேம் நாங்கள் ரிசிப்ட் கூட எடுத்து கொடுத்துர்றோம் நீங்கள் சரி ஓகேங்க மேம் இங்கே வீட்டு வாசலில் தாங்க மேம் நிற்குறோம் ஆ மேம் ப்ராடெக்ட் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கானு வந்து செக் பண்ணிக்கோங்க அது டேமேஜ் ஆகிருக்கானு நாங்கள் பிரிச்சு செக் பண்ணி கொடுக்குறதுக்கு எக்ஸ்ட்ரா தேர்ட்டி சார்ஜ் பண்ணுவோம் இல்லைங்க மேம் இது வந்துட்டு ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்துட்டு வேணும்னால் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ தேர்ட்டி சார்ஜ் பண்ணிங்கனால் எங்கள் முன்னாடியே நாங்களே ஓப்பேன் பண்ணி கொடுப்போம் டேமேஜ் இருந்துச்சுனால் நீங்கள் அப்படியே ரிட்டன் பண்ணிக்கலாம் இது ப்ரூஃப் ஆஃப் கன்டெக்ட் மாதிரி தான் ஆமாங்க மேம் சரி ஓகே மேம் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் கூட ஃபை சிக்ஸ்டி ருபி ஆ தேர்ட்டி ருபி ஆட் பண்ணி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபிஸ் மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்